நம்மளுடைய நாட்டில் வந்து இப்போது உடையோடய கலாச்சாரம் வந்து ரொம்ப மாற்றம் அடைஞ்சுருக்கு குறிப்பாக சொல்லணும்னா தமிழகத்தில் வந்து பாரம்பரிய உடையுமே இப்போ வந்து இப்போ உள்ள காலகட்டத்துக்கு எப்படி அதை அணிய அணியணுமோ அத அப்படி அணிகிறாங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து நம்மளோடய பாரம்பரிய உடை என்னவோ அதை வந்து அவ்வளோ அழகாகவும் அணிகிறாங்க கொஞ்சம் இதாகவும் அணிகிறாங்க ஆபாசமாகவும் அணிகிறாங்க அதை பற்றி நான் பேச விரும்பலை எனக்கு ரொம்ப பிடித்த உடைன்னு பார்த்தா புடவை மட்டுந்தான் நம்மளோடய தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு வந்து புடவை அணிகிறதுதான் எனக்கு வந்து புடவை அணிகிறதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இஷ்டமானதும் கூட ரொம்ப ஒரு நேர்த்தியான உடைன்னு கூட சொல்லலாம் எல்லா கால கட்டத்துக்குமே வந்து அது வந்து பொருந்தும் ஒரு வெயில் காலத்துக்கோ ஒரு மழை காலத்துக்குனாலுமே வந்து ஒரு குளிர் காலத்துக்குனாலுமே கூட அந்த உடை வந்து அவ்வளவு நேர்த்தியாக இருக்கும் நம்ம அணிகிற துணியோடய வகை வேணும்ன்னா மாறலாம் ஒரு வெயில் காலத்துக்கு வந்து ஒரு பருத்தி உடை அணிவோம் மழை காலத்துக்கு வந்து கொஞ்சம் கனமான உடை அணிவோம் அப்போ வந்து புடவை வந்து எல்லா ஒரு எல்லா காலத்து கட்டத்துக்குமே வந்து பொருந்தும் நான் வந்து விசேஷங்களுக்கு விழாக்களுக்கு வந்து எனக்கு இந்த சல்வார் கம்மீஸோ அல்லது வேறு எதுவுமே ஒரு ஈடுபாடு இருக்காது புடவைதான் வந்துவிட்டு டக்குனு கட்டிக்கிட்டு நீட்டாக போய் அந்த ஃபங்சனை போய் அட்டென்ட் பண்ணிவிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டுல தான் நான் இருப்பேன் புடவையில் வந்து அவ்வளோ ஒரு நேர்த்தியாக நான் கட்டிட்டு போவேன் எந்த இடத்துலையுமே ஒரு நம்ம ஒரு ஆபாசத்தை வந்து நம்ம காம்மிச்சிக்க கூடாதுங்கிறதில் வந்து நான் வந்து தெளிவாக இருப்பேன் கரெக்டான இது என்ன சொல்கிறது பெண்கள் வந்து இதை வந்து தெரிஞ்சிக்கிணும் நம்மளோடய நம்ம அணிகிற உடை வந்து நம்மளுக்கு பொருத்தமாகவும் ஒரு கம்ஃபர்ட்டபிளாவும் இருக்கிறத விட அடுத்தவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு அன்கம்ஃபர்ட்டை வந்து கொடுக்க கூடாது இதை வந்து பெண்கள் வந்து உணரணும் நம்ம ஒரு புடவை நம்ம கட்டுறோம்னா எல்லா பாகத்தையுமே மறைக்கணும் அந்த ஒரு நோக்கத்தில் தான் நம்ம புடவையை கட்டணுமே தவிர எந்த எந்த ஒரு அன்கம்ஃபர்ட்னஸை வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்க கூடாது நான் அந்த விசயத்தில் வந்து எப்போயுமே வந்து ஒரு தாட் தாட்டோடு தான் இருப்பேன் புடவை நான் வந்து அதிகமான விலைக்கு எப்போயுமே எடுத்தது கிடையாது என்னுடைய ஒரு எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஸோ என்னோடய ஒரு ஸாரியோடய விலைன்னு பார்த்தா அதிகபட்ச விலையே வந்து ஒரு எழுநூறு ரூபாய்தான் வந்து அதிகபட்ச விலையாகவே இருக்கும் எரநூறு ரூபாய்க்குதான் அதிகமாக எடுப்பேன் எல்லாமே வந்து ஒரு பருத்தி ஆடையைத்தான் நான் எப்போயுமே வந்து எடுப்பேன் இப்போயுமே பருத்தியில் வந்து அதில் பட்டு கலந்து நிறையா ஒரு மாடல்களில் டிசைன்களில் நிறத்தில் நிறையாவே இருக்குது நான் வந்து எப்போயுமே வந்து என்னோடய மிடில் கிளாஸு தகுதிக்கு வந்து நான் எப்போயுமே வந்து மதுரை ஏ கே அகமத்துக்கு மட்டுந்தான் நான் போவேன் அங்கே எனக்கு பிடிச்ச மாதிரி என்னுடைய விலைக்கு ஏற்ற மாதிரி சேலையைத்தான் நான் எப்போயுமே அங்கே எடுப்பேன் அதுவே எனக்கு போதுமானதாக இருக்கும் எனக்கு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு இப்போயுமே கிடையாது என்னுடைய அதிகபட்ச ஆடையோடய விலையே வந்து என்னோடய திருவிழாவுக்கு ஒரு புடவை எடுத்தேன் அது வந்து வெறும் ஒரு எண்ணூற்றைம்பது ரூபாய்தான் வரும் அதுதான் வந்து என்னோடய அதிகபட்ச விலையே மத்தது எல்லாமே வந்து ஒரு எரநூறு ஐந்நூறு அறநூற்றைம்பது இந்த மாதிரி ஒரு விலையில் தான் வந்து நான் எப்பையுமே நான் புடவைன்னு நான் எடுப்பேன் புடவைதான் வந்து எனக்கு எப்போதுமே வந்து ஒரு கம்ஃபோர்ட்டு லுக்கிங்கும் ஒரு கம்ஃபோர்ட்டு தாட்டையும் வந்து எனக்கு கொடுக்குறது என்னென்னா புடவை மட்டுமே தான்